விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை வாரம் ஒரு முறை குளிப்பாட்ட வேண்டும் ஏதாவது சிறிய புண் ஏற்பட்டால் கூட உடனடியாக சுகாதாரம் மேற்கொள்ளபட வேண்டும் மருத்துவரை அழைத்து விலங்குகளுக்கு ஏற்பட கூடிய நோய்களை கண்டறிந்து அதனை உடனடியாக சரி செய்தல் வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம்